இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்போது நாலு ரெண்டாயிரத்தி நாலு